ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஓகே என்ன ஏஜ் ஆகுது ஓகே ஓகே நேம் என்ன ஓகே ஓகே ஓகே ஆ டைமுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கள்லே அதை கொடுக்குறீங்களா ம் ம் ஓகே மோஷனெலாம் கரெக்டாக போகிறானா

ஆ

ம் ம் ஆ ம் சரி நீங்கள் இந்த இந்த நெய் அந்த பட்டர் இது மாதிரி உருளக்கெழங்கு இது மாரியான ஐட்டம் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க ஃப்ரூட்ஸ்ஸு வெஜிடபிள்ஸ்ஸே நிறையா கொடுங்க அப்புறம் வந்துட்டு இது மல்ட்டிக்ரெய்ன்ஸ் மாதிரி கொடுங்க மில்லெட்ஸ் கொடுங்க சரியா அதாவது கேழ்வரகு கஞ்சி கம்பு கஞ்சி அது மாதிரி மில்லெட்ஸ் கொடுங்க சரியா இது நெய் பட்டரு இது எல்லாமே கொஞ்சம் ம மப்பா இருக்கும் ஸோ அதனாலே அவன் சரியா சாப்பிட மாட்டேறான் சரிங்களா சரியாக டைஜிஸ்ட் ஆகலை அப்டின்னா நல்லா விளாயாட்றான்னா ஆக்ட்டிவ்வாக இருக்கானா

ம் ம் ஓகே நல்லா ஃப்ரூட்ஸ்ஸு வெஜிடபிள்ஸ்ஸே கொடுங்க நான் ஒரு ஸிர ஸிரப்பெலாம் எழுதி தரேன் அது கொடுங்க பால் நைட்டு ப டூ ஹண்ட்ரட் எம்எல் பால் கரெக்டாக நைட்டு ஒரு அவன் தூங்க போகிறத்துக்கு முன்னாடி கொடுத்துருங்க சரிங்களா அதுதான் நான் பசியெடுக்கிறது மாதிரி ஒரு டானிக் கொடுக்குறேன் சரிங்களா அது கொடுங்க அவனுக்கு பசியெடுக்கும் அவனே கேட்பான் நீங்கள் கொடு கரெக் கரெக்டாக அந்த டைமில் குடிச்சுட்டு கரெக்டாக தூங்க வச்சுட்டீங்கன்னா அவன் அந்த கரெக்டாக இருப்பான் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு வாங்க அன்ஹெல் அன்ஹெல்த்தி ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க மோஸ்ட்டாக நீங்கள் வெளியில் எதுவும் வாங்கிக் கொடுக்காதீங்க சரியா ம் ஓகே

ம் சரி ஓகேம்மா